எனக்கு என்ன விளையாட்டு பிடிக்குன்னா எனக்கு கபடி விளையாட ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து அவர் சின்ன வயசுலேருந்தே கபடி இது வரைக் இது வரைக்குமே எங்கள் அப்பா சூப்பராக விளையாடுவாரு அவரை பார்த்து பார்த்து எனக்கும் நல்லா கபடி விளையாட்ணும் அப்படிங்கிற ஆர்வமும் எனக்கு அதிகமாகிடுச்சி எனக்கும் கபடி விளாட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஸ்கூலில் ஸ்கூல் ஃபங்ஷன் நடக்கும்போது கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்போ கபடி விளாட சேர்ந்துக்குவேன் அப்பறம் கோவில் ஃபங்ஷன் பொங்கல் அப்போல்லாம் கேம்சு ஊருக்கு தெருக்குள்ளலாம் வந்து போட்டி வைப்பாங்க அப்போயும் அந்த கபடி போட்டியில் நான் கலந்துக்குவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கபடி விளாட வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்